புதிய சமையல் குறிப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா டிவி ஷோவ்லேயும் யூடியூப்லேயும் பார்ப்பேன் ஒரு சிலதை பத்திரிகைகளில் பார்த்தும் நான் தெரிஞ்சுக்குவேன் அதை செஞ்சு பார்ப்பேன் டிவி ஷோக்களில் பார்க்குறதுல வந்து நம்மளுக்கு விஷுவலைஸ்ஸாக எல்லாமே நம்ம பார்த்து செய்ய முடியுது அப்படியே செய்கிறாங்க அதை பார்த்து நாமும் செஞ்சு போட்டுக்கலாம் அளவுகளையெல்லாம் அவங்க என்ன அளவில் போட்கிறாங்கங்குறது நம்ம கண் முன்னால் தெரியும் அதனால பார்த்து அதை போட்டுக்க முடியுது